ஹலோ வணக்கம்ங்க சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ம் சரிங்க ஓ அப்படிங்களாங்க சரிங்க என்னமாதிரி நீங்கள் என்ன நோக்கத்தோட எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க என்ன உங்களுக்கு இன்னும் அழகுபடுத்தணுன்னு சொல்லுறிங்களா என்ன வேணும்ங்க உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுமா கொஞ்சம்

முடி வெட்டுற முடி வெட்டுறதுக்கு வந்து நாலு த மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட் இருக்குங்க ஒன்று வந்து யூ கட் இன்னோன்று வந்து வி கட்டுங்க அப்புறம் வந்துவிட்டு பட்டர்ஃப்ளை கட்டுன்னு இப்போ ஒன்று புதுசாக வந்து இருக்குங்க ஸோ அது தான் வந்து இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்புறாங்க இப்போக்கூட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கிட்டத்தட்ட நாற்பதுலேந்து ஐம்பது பேர் வந்து இந்த இந்த பட்டர்ஃப்ளை கட்டுதாங்க பண்ணிகிட்டு போனாங்க நம்ம பார்லரில் அதனால வந்து நான் உங்களை நேரில் பார்த்தேன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணலான்றத நீங்கள் வந்து எப்போ வரீங்க உங்களோட நீங்கள் எப்போ ஃபிரீன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேத்தமாதிரி நம்ம நாள் கிழமலாம் பார்த்துக்கலாங்க ம் காலைல ஒம்பது மணில இருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இருப்போங்க ஸோ சீனியர் ப்யூட்டிஷன் வந்து எப்பையுமே அவைளபுலாகதாங்க இருப்பாங்க நீங்கள் வந்துவிட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் வரீங்களோ அந்த டைம்க்கு அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்கள வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி விடுவோங்க உங்களுக்கு என்னென்ன இப்போ முகப்பொலிவுக்கு வேணுமா ஆ சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிக்கு இன்னக்கு வரீங்களாங்க இல்லைங்க கேட்கல கேட்குதா ஆ கேட்குதுங்க

சரிங்க வாங்கங்க இன்னக்கு வந்து நீங்கள் என்ன கட் முடி மட்டும் வெட்டுறதுங்களா இல்லை வேறு எதாச்சும் ஃபேஷியல் எல்லாம் இருக்கு பண்ணிக்கிறீங்களாங்க சரிங்க நீங்கள் நேரில் வாங்க உங்கள் முகத்துக்கு ஏற்றமாரி நம்ம என்னென்று பார்த்து பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட எல்லாமே ஆர்கானிக் தாங்க எல்லாமே வந்து எல்லாமே இயற்கையான மூலிகை பொருட்கள் வச்சுத்தாங்க நம்ம ஃபேஷியல் எல்லாமே பண்ணுறது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாய்ண்டாக இருக்குங்க அதனாலதான் எல்லாருமே நம்ம ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் அவங்க நீங்கள் கேட்டுருக்க எல்லாமே கொஞ்சம் இயற்கை மூலிகை பொருட்கள்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க வாங்கங்க வாங்கங்க ஆ கண்டிப்பாக வாங்கங்க வச்சுட்றேங்க